வெளிநாடுகளுக்குப் போகிறதுக்கு வாய்ப்பு அவ்வளவாக கிடைக்கல அதனால் நான் வெளிநாட்டுக்கு போய் எந்தப் பறவையும் நான் பார்த்ததும் இல்லை காக்கைக்கு உணவு வழங்கும் பழக்கம் வந்து நம்ம பாரம்பரியத்தில் ஆதிக்காலத்திலேருந்தே இருக்குது ஏன்னால் நம்ம வந்து காக்காவை வந்து நம்ம முன்னோர்களாக நம்ம கருதுகிறோம் அவங்களுக்கு உணவு வைக்கிறது அமாவாசை டைம் அமாவாசை நேரங்களில் உணவு வைக்கிற முறை வந்து நம்ம பாரம்பரியத்தில் ஆதிக்காலத்தில் இருந்து நம்ம பின்பற்றுறோம் ஏன்னால் அவங்க காக்கா வந்து சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டா அவங்க பசி பட்டினியோடு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கற பெரியவங்களெல்லாம் சொல்கிறதுனால காக்காவுக்கு உணவு வைக்கிறது வந்து நல்ல பழக்கம் அதுமட்டும் இல்லை அது ஒன்று நம்ம இருந்தாலும் நினச்சாலும் காகங்கிறது ஒரு உயிரினம் அந்த உயிரினத்துக்கு நம்ம சாப்பாடு போடுறதுங்கிறது நல்ல விஷயம் இயற்கையாகவே அதனால் அதுக்கு நம்ம உணவளிக்கிறங்கிறது நம்ம பெரியவர்களுக்கு உணவளிக்கிறதுனு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம உயிர் ஜீவனுக்கு உணவு கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி காக்காவுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது நாங்கள் காக்காவுக்கு வந்துட்டு இட்லி வைப்போம் அதுக்கு மிக்சர் வைப்போம் அது சாப்பிட்டுட்டு தினமுமே அது நேரத்துக்கு கரெக்டாக வரும் அந்தப் பழக்கத்துக்கு அந்த காக்கா தானாக வந்துடும் அதனால எங்களுக்கு காக்காவைப் பார்த்தா எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அது என்னமோ நம்ம வீட்டுக்குத் தேடி வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அதனால் காக்காவுக்கு உணவு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல வழக்கம்தான் அது அதை நாங்களும் பின்பற்றுகிறோம் அதனால் காக்காவுக்கு உணவு வைக்கிற தமிழ் பாரம்பரியம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றுதான்